ஆ நான் ஹலோ ஆ நான் சார் எங்களோட என்னோட ஐடி கார்டு மிஸ் ஆயிடுச்சு சார் நான் ஆஃபீஸில் போய் கேட்டேன் அவங்க வந்துவிட்டு உங்களை மீட் பண்ணி அதற்கான ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டு தெரிஞ்சிக்க சொன்னாங்க சார் சார் அக்ஷுவலாக பேக்கில் தான் சார் இருந்துச்சு பஸ்ஸில் வரம்போது எங்கே மிஸ் ஆச்சுனே தெரியல சார் எனக்கு இன்னும் ஒன் வீக்கில் எக்ஸாமு எக்ஸாம் ஐடி கார்டு இல்லைன்னா எழுத முடியாது அதனால அர்ஜெண்ட்டாக வேணும் சார் ஆ ஆமாம் சார் ஆ சார் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார் ப்ளீஸ் சார் பரவால்லை சார் ஓகே சார்

ஓகே சார் ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ஆ ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார் ஆ இல்லை சார் ரீசெண்ட்டாக தான் சார் சார் தொலைஞ்சிர்ச்சி முந்தாநேற்று தான் சார் தேடி பார்த்துட்டோம் சார் அதற்கப்புறம் நேற்று தான் சார் ஆஃபீஸ் ரூம் போய்விட்டு கேட்டோம் அப்புறம் அவங்க உங்கள் ஆஃபீஸ் வந்தோம் நீங்கள் போய்ட்டிங்கன்னு சொல்லிவிட்டாங்க அதனால் இன்னிக்கு வந்தோம் சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார் ஆ